இந்தியாவுடைய கலாச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வட இந்தியாவில் ஒரு மாதிரியான கலாச்சாரமும் தென் இந்தியாவில் ஒரு மாதிரியான கலாச்சாரமும் சொல்லுவோம் ஏனென்றால் இந்தியா ஒரு துணை கண்டம் இந்தியா ஒரு நாடல்ல இந்தியா என்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கிய பிறகு தான் இந்தியா என்ற ஒரு முழுமையான ஒரு நாடு உருவானது அதற்கு முன்னாடி இந்தியாவோட வரலாற்றை மூன்று முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கலாம் கிமு இரண்டாயிரம் முதல் கிபி ஆயிரத்து இரநூறு வரை இந்தியா ஒரு இந்து நாடாக கருதப்பட்டது கிபி ஆயிரத்து இரநூறுக்கு இருந்து கிபி ஆயிரத்து எழுநூறு வரை இந்தியா ஒரு முஸ்லீம் நாடாக கருதப்பட்டது கிபி ஆயிரத்து எழுநூறிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து சுதந்திரம் வாங்கும் வரை இருபதாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை இந்தியா ஒரு கிறிஸ்துவ நாடாக கருதப்பட்டது அதற்கு முன்னாடி கிமுவில் இந்து நாடாக இருக்கும்போது அசோகர் பிந்துசாரர் போன்ற ஒரு உசாணர்கள் பல்லவ சேர சோழ பாண்டியர்கள் போன்ற இந்து மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தனர் பிறகு முகலாயர் படையெடுப்பு ஆங்கிலேயர்கள் பாரசீக படையெடுப்பு அலாவுதீன் கில்ஜி போன்றோரின் படையெடுப்பினால் இந்தியா முழுவதும் அழிக்கப்பட்டு இந்து ராஜிஷ்ட்ரம் முழுவதும் அழிக்கப்பட்டு முஸ்லீம் நாடாக மாறியது பிறகு வெள்ளையர்கள் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக வந்தவர்கள் இந்திய பரப் பரப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த அரசர்களை அழித்து அவர்களிடமிருந்து உரிமை பெற்று இந்திய நாடு முழுவதையும் சமய மாற்றம் செய்து இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்துவ மதமாக மதமாற்றம் செய்து இந்தியாவில் அதிகமாக கிறிஸ்துவர்கள் வாழ்கிறார்கள் என்று கிறிஸ்துவ நாடாக மாற்றிவிட்டனர் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாக மாறி உள்ளது இந்திய அரசியலமைப்பில் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று குறிப்பிடப்படுகிறது முதல் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இந்தியா எந்த மதர்த் மதத்திற்கும் எதிரானதும் அல்ல துணையானதும் அல்ல இந்தியாவில் அனைத்து மதங்களும் அனைத்து மதத்தினரும் சமமானவர்கள் என்று கருதப்படுவார்கள் என்று இந்திய அரசியலமைப்பிலும் குறிப்பிடுகிறது ஜவஹர்லால் நேருவும் அதை பின்பற்றி நடத்தினார் இந்தியாவுடைய கலாச்சாரம் அதனுடைய நிலப்பரப்புகளையும் சார்ந்துள்ளது தமிழகத்தில் அதிகமான வெப்பநிலையை சார்ந்துள்ளதால் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் வேறு மாதிரியும் காஷ்மீர் இது போன்ற சூழ்நிலைகளில் வாழ்கின்றவர்கள் வேறு மாரியான கலாச்சாரங்களையும் கருதுகின்றனர் மலையில் வாழும் பழங்குடியினர் அவர்களுக்கு தகுந்த மாரியான கலாச்சாரங்களையும் அவர்களுக்கு தகுந்தமான வழிபாடுகளையும் தெய்வங்களையும் வழிபடுகின்றனர் இதேதான் தமிழில் ஐந்து வகையாக குறிப்பிடுவார்கள் மலையும் மலையும் சார்ந்த இடத்தை குறிஞ்சி என்றும் காடும் காடு சார்ந்த இடத்தை முல்லை என்றும் வயலும் வயலும் சார்ந்த இடத்தை மருதம் என்றும் கடலும் கடலும் சார்ந்த இடத்தை நெய்தல் என்றும் மணல்பாங்கான இடத்தை பாலை நிலம் என்றும் கூறுவர் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் இருப்பார் இது இந்தியாவின் கலாச்சாரங்கள் அந்தந்த நிலப்பரப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுகின்றன என்று கூறுகின்றனர் நன்றி வணக்கம்